ஆமாங்க சரி உங்கள் பையன் பெயரு என்னாங்க ரெண்டு நாளைக்கு லீவ் வேணுங்களா என்ன அடிக்கடிக்கு சும்மா லீவ் எடுத்துன்னே இருக்கிறிங்க என்ன ஃபங்க்ஷன் போகிறீங்க அது தான் என்னா ஃபங்க்ஷன்னுக்கு போகிறீங்க எதுக்காக லீவ்வு எக்ஸாம் டைம்ஸ்ஸு ஏன் ஏங்க நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க எப்போ பார் அடிக்கடி அவன் தான் லீவ் போடுறான் இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த டைமில் போய் ரெண்டு நாள் லீவ் கேட்குறிங்களே எப்படி அது அது எப்படி ஒரே நாளில் படிக்க வச்சிடுவிங்களா சரிங்க நீங்கள் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க வீட்டில் வேறே யாரும் இல்லைங்களா அதான் எக்ஸாம் வேறே இருக்குது இந்த டைமில் வந்து லீவ்வு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஹெச்எம் சிஸ்ட்டதுக்கு பதில் சொல்லணும் அவங்க எங்களை ஒரு நாலு கேள்வி கேட்பாங்க அப்புறம் திடீர்ன்னு யாருனா விசிட்டு வந்தாங்கன்னா ஏன் இந்த பிள்ளை அடிக்கடி லீவ்வு போடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறே வந்து கேட்பாங்க நாங்கள் என்ன பண்ணுறது நீங்கள் சொல்லுங்க கொஞ்சம் சரி அது கூட ரெண்டு நாள்லாம் கிடையாது ஒரே ஒரு நாள் மட்டும் தான் அன்றைக்கி ஈவினிங்குள்ள அவன் வந்துரணும் மறுநாள் அவன் வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணணும் புரியுதுங்களா இனி இதோடய ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு உங்களுக்கு லீவ் கொடுக்கறது புரியுதாங்களா ம் வக்கிறேங்க